பேர்டு வாட்சிங் ஏரியானாலே எனக்கு மொட்டைமாடி தான் எங்கள் வீடு பின்னாடியெலாம் நிறைய செடி கொடி மரம்லாம் நல்லா புதரு மாதிரி நல்லா இருக்கும் அங்கே இருந்து பார்க்கும் மொட்டைமாடிலேருந்து பார்க்கும் போது நிறைய பறவைங்க வந்துட்டு போகும் இந்த சிட்டு குருவிங்க புறாங்க சின்னச்சின்ன மரக்கொத்திங்க குயிலுங்க நிறைய வரும் மழை டைம்னாலே போதும் கொக்குங்க நிறைய வர ஆரம்பிச்சிடும் இந்த சரணாலயமே பாக் சரணாலயம் பார்க்கற மாதிரியே இருக்கும் அந்த என் மொட்டை மாடிக்கு நான் போயிடறேனா எனக்கு ஏதாச்சும் ஒரு மைண்டு வீட்டில் பிரச்சினையோ இல்லை ஏதாவது எனக்கு மெண்டலி நான் ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டாலோ இல்லை நான் ஏதாவது கோச்சுக்கிட்டாலோ மொட்டை மாடிக்கு போயிட்டால் எனக்கு அங்கேருந்து வியூ நல்லா இருக்கிறனால அங்கே போய் உட்காந்துப்பேன் அங்கேருந்து வர பறவைங்களாம் பார்க்க சொல்ல நல்லா இருக்கும் ஏ நானும் பறவையாக இருக்க மாட்டேனா எனக்கு எந்த ஒரு பிரச்சினையும் இல்லாமல் பறந்து போகணும்னு ஆசைப்படுவேன் அங்கங்கே பறவைங்க நல்ல சந்தோஷமாக பறக்கிறது பார்ப்பேன் அது ஒரு வகையான பீஸ்ஃபுல்லு கொடுக்குது மைண்டுக்கு மோஸ்ட் அஃப் த டைம் மொட்டை மாடியில் தான் இருப்பேன் அது எல்லா வகையான பறவைங்களும் நான் பார்க்க முடியும் மரங்கொத்தி சிட்டுக்குருவி குயில் குயில் பா கூக்குன்னு கூவ சொல்ல கூடவே கூக்குன்னு கூவும் கூவுகிற சத்தம் இருக்கே அது ஒரு தனி ஒரு குழந்தத்தனத்த கொடுக்குது எனக்கு நிறைய மரங்கொத்திங்கள் கொத் இந்த மரத்தை எங்கள் வீட்டாண்ட மரத்தெல்லாம் கொத்தி கொத்தி கொத்தி கொத்தி வச்சுருக்கும் சின்னச்சின்ன சிட்டு குருவிங்கள் அங்கங்கே கூடு கட்டி வச்சுருக்கும் மோஸ்ட்டாக அந்த நைட் டைம்லெலாம் ஆந்தைங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன் ஆனால் ஒரு ந ஒன் டைம் தான் பார்த்துருக்கேன் அழகாக வந்து நின்று காட்சியெலாம் கொடுத்துருக்கு அந்த ஒரு ஃபீலு இருக்கே கிட்டேப்போயி தொட்டு ஃபீல் பண்ணணும்னு ஆசைப்படுவேன் ஆனால் பட் அதுக்கு நமக்கு நம்பளை பார்த்து அது பயப்படும் இல்லையா அது பறந்து போயிடும் பறவைங்கனாலே ஒரு தனி எமோஷனல் தான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது பறவைங்கள் மட்டும்தான்